கடையில் ஆர்டர் பண்ணிண தோசை அந்த தோசை வந்து ஒரே மாவாக இருக்குது அது மாவாக இருக்குதுன்னு சொல்லி திருப்பி ரிட்டன் கொண்டு போய் கா காசு கொடுன்னு கேட்டால் நான் தரமாட்டேன் அப்படி இப்படின்னு அவாய்ட் பண்ணிணாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் நான் அந்த ஆட்ரு பண்ண ஃபுட்டு நீதான் வச்சுக்கணும் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அந்த மாவோட அந்த அந்த மாவோட நம்ம சாப்பிட முடியுமா முடியாது தானே அது ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சொன்னால் புரியாமல் நம்மக்கிட்டே க்ராஸ் கேள்வி கேட்டால் நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அது ஒன்றும் பண்ணமுடியாது நான் ரிட்டன் தான் பண்ணுவேன் நீ காசு கொடுத்தாவணும் நான் பிடிவாதமா நின்றேன் அந்த கடைக்காரரு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள்தான் பண்ணணும் நீங்கள் நான் ஆர்டர் பண்ணிவிட்டு நான் கொடுத்துட்டேன் நான் நல்லாதானே கொடுத்தேன் அப்புடின்னு அவங்க கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது என்னால் முடியாதுங்க அவ்வளோதான் நான் பண்ணமுடியும் அப்படின்னு அந்த கடைக்காரரு சொல்கிறாரு நான் சண்டைக்கு நின்றேன் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நான் பிடிவாதமா எனக்கு காசு தான் கொடுக்கணும் நான் கேட்டதுக்கு நான் தரமுடியாது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருந்தாங்க அப்புறம் போய் தொலையுது போ இதோட வெச்சுக்க அப்படின்னு சொல்லிகிட்டு நான் என் பாட்டுக்கு வச்சுட்டேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கம்முன்னு ரிட்டன் வந்துவிட்டேன் என்னமோ பண்ணி தொலைங்கன்னு விட்டுட்டு வந்துவிட்டேன் நான்